இப்போ எப்படின்னா வந்து கல்யாணனா கிராமத்து சைடுலாம் எப்படின்னா ஒரு பையனுக்கு ஒரு ஏஜ் கரெக்ட் ஏஜ் வந்துடுச்சி கல்யாண பருவம் வந்துவிட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க பொண்ணு பார்த்துட்டு பொண்ணாவது மாப்பிளையாவது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பிடிச்சிருக்கு பார்த்து பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஜாதகத்தை கொடுங்க பொண்ணை பார்ப்பாங்க மாப்பிள்ளையை பார்ப்பாங்க ஜாதகத்தை கொடுங்க நாங்கள் பார்க்கறோம் எப்படி ஒத்து வருதா என்னென்னு சொல்லிவிட்டு அப்படின்னு செய்வாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை பார்ப்பாங்க ஜாதகம் எல்லாம் பொருத்தம் ரெண்டு பேர்த்துக்கும் கரெக்ட் நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறாங்க என்ன செஞ்சிட்டுருக்காங்க குடும்பம் எப்படி எல்லாமே வந்து விசாரிப்பாங்க ஏன்னா ஒரு பொண்ணை கொடுக்கப் போகிறாங்க அல்லது மாப்பிள்ளை இது பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாதகம்லாம் ஒத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி நாங்கள் வந்து பொண்ணு வீடு பார்க்க பொண்ணு வீட்டை பார்க்கணும்பாங்க பொண்ணு வீட்டை பார்த்துட்டு வருவாங்க அப்புறம் இவங்க என்ன செய்வாங்க மாப்பிள்ளை வீட்டை பார்க்கணுன்னு சொல்வாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் ஆகிட்டேருக்கும் இவங்க போய் அவங்க வீட்டை பார்ப்பாங்க அவங்க வந்து இவங்க வீட்டை பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடு தெடம்லாம் பிடிச்சிருக்கு நாங்கள் வந்து நிச்சயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிச்சயத்துக்காக ஒரு நல்ல நாள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நிச்சயம் பண்ணும் போது அதுக்கப்புறம் போ என்ன நிச்சயதுக்கு ஸேரீ எடுக்கிறது மாப்பிளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னா மோதிரம் கூட மாற்றி செய்வாங்க அந்த மோதிரத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்புறம் என்ன செய்வாங்கன்னா சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேர்த்துக்கு மட்டும் முக்கியமானவங்களுக்கு சொல்லி நிச்சயம் வந்து பொண்ணு வீட்லேயோ அல்லது மண்டபத்துலேயோ பொண்ணு வீட்டுக்குப் போய் வெச்சி பண்ணுவாங்க இது மாதிரி நிச்சயம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ப இந் இவங்க சைடில் பாதி கொஞ்சம் பேர் அவங்க சைடில் கொஞ்சம் பேர் வந்து நிச்சயம் பண்ணி மோதிரமோ இல்லை என்னவோ பா மா செயினோ மாற்றிக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அன்றைக்கு வந்து கல்யாணத் தேதி வந்து நம்ம முடிவு பண்ணலாம் இத்தனாந்தேதி வைக்கலாம் இந்த மாசத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி ஒகே இந்த டேட்டில் இப்படி வைக்கலாம் இப்படி மண்டபம் பார்க்கணும் இந்த இதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சு வார்த்தை நடத்துவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் ஆச்சுனா அந்த கல்யாண டேவில் மொதல் நாள் வந்து பொண்ணு வந்து மா மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை வீட்டுலேந்து பொண்ணு அழைக்கிங்கிற ஒரு சடங்கு நடக்கும் அன்றைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பொண்ணுக்கு வந்து ஸேரீ வெச்சி கொடுத்து எல்லாம் ஒரு முறைகள்லாம் தாய்மாமா முறைகள் எல்லாமே செஞ்சுட்டு வந்து மொறைப்படி வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டுப் போகும்மோது வந்து அழைச்சிட்டு போய்ட்டு மாப்பிள்ளை வீட்டில் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வந்து சாமி கும்பிட்டு தாலிலாம் வெச்சி படைச்சிட்டு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுலேந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போய்விடுவாங்க அழைச்சிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த மறுநாள் வந்து அந்த ஐயரை வெச்சோ அந்த சாமி சா சாத்திரம் எல்லாமே எல்லாம் முறைப்படி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பெரியோர்களாக எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் நிச்சயம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாமே வர பெரியோர்களாக நம்மளை சொந்தக்காரங்களையோ எல்லோருமே அனைத்துப் பேரும் வந்திருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களலாம் வெச்சிருந்து பெரியோர்களுக்கு முன்னாடி முத் அந்த அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிளைக்கும் திருமணம் செய்து பட்டும் பண்ணுவாங்க இது தான் கிராமம் முறையில் நடக்கிறது முறைகள்